விவசாயங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயோம் விவசாயம் வந்து இப்போ ரொம்ப குறஞ்சிக்கிட்டே வருது ஏ எல்லாரும் ஃப வீட்டுமனை போட்டு விற்க ஆரமிச்சிட்டாங்க அது விற்க ஆரமிச்சதுலேருந்து விவசாயம் கம்மி ஆகிட்டே வருது விவசாயம் நிலங்கள்லாம் கம்மி ஆகிட்டே வருது மழை இல்லாத காரணத்துனாலையும் விவசாயம் பண்ண மாட்டேங்கிறாங்க விவசாயிகளுக்கு அதுக்கு உண்டான த கூலி அவங்களுக்கு கரெக்டாக கிடைக்க மாட்டேங்கிது அதனால அவங்க விவசாயம் பண்ணுறத எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்திகிட்டு வர்றாங்க இ இது வந்து பிற்காலத்தில் வர்ற சந்ததி சந்ததினருக்கு வந்து ரொம்ப ஒரு கஸ்டமான இதாக இருக்கும் விஷயமா இருக்கும் நமக்கு அடிப்படையே வந்து சாப்பாடு தான் அந்த சாப்பாடு வந்து நம்ம விவசாயம் பண்ணால் மட்டும் தான் நமக்கு கிடைக்கும் ம இல்லை அப்படின்னா நம்ம மேற்கத்திய உணவுக்கு போனம்னால் நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்காது சீக்கிரம் வியாதிகள்லாம் வந்திரும் அதனால் நம்ம ஊரை மண் நம்ம முற முறைப்படி விவசாயம் பண்ணி அந்த சாப்பாடை நம்ம சாப்பிட்டம்னா ஆரோக்கியமாக இருக்கலாம் நம்ம பிற்காலத்தில் வந்து வர்றவங்களுக்கு விவசாயங்கிறது எவ்வளோ முக்கியங்கிறத நம்ம தெரியப்படுத்தணும்